பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதிமூணு மூணு ரெண்டாயிரோம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு